நம்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்குகிற இடத்துல கொசு இருக்கிறதுனால அதிக நோய்கள் நோய் இருக்குது நோய் இருக்கிறதுனால வீட்டில் நம்ப சுத்தமாக வச்சுக்கணும் காய்கறிகளை மஞ்சள்தூள் உப்பு போட்டு கழுவி சு சுத்தமாக சுத்தமாக செஞ்சு சாப்பிடணும் வீட்டுப்புறத்தில் பிளாஸ்டிக் குடம் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு பொருட்கள் அதில் எதிலையுமே தண்ணி நிற்காத அளவுக்கு தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் பார்த்துக்குன்னா அதில் கொசு வந்து முட்டையிட்டு கொசு அதிகமாக உற்பத்தி செய் உற்பத்தி ஆகி நம்பளுக்கு நோய் அதிகரிக்காது அதனால் நம்ப அதை எல்லாத்தையும் ப பத்திரமா சுத் நம்ம சுத்தமாக செய்யணும் அதனாலே நோய் ஏற்படுது அதனால் சிக்கன்குனியா மக் ம மலேரியா கொரோனா அப்டின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க அந்தமாதிரி நோய்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் நம்பளையும் சுத்தமா வச்சிக்கணும் நம்பளுக்கு நோய் வராத இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சுத்தமும் ஆரோக்கியத்தையும் நம்ப மேம்படுத்தினா ரொம்ப நல்லதுன்னு தோணுது வீட்டில் சாக்கடை அது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி தண்ணி நிற்காத தேங்காமல் வச்சுக்கணும் இப்போ இதனால் நம்பளுக்கு உடம்பு ஆரோக்கியத்திற்கு நல்லாயிருக்கும் யார்கிட்டையும் பேசும்போது கிட்டே நின்று கிட்டே நின்று பேசக்கூடாது நம்ப மூக்கில் துணியை வச்சுட்டு பேசணும் இன்றைய காலத்தில் இது தான் அதிகமாக இருக்குது அதனாலையே நிறைய நோய் தொற்றுது நோய் தொற்றாமல் இருக்க நம்ப நம்ப உடல் நிலையை பாதுகாக்குறதுக்கு துணி மூக்கில் அணிஞ்சுட்டு பேசினா நல்லது நிறைய இரும்பல் சளி அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் சளி இரும்பல் இதய நோய் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது எதனால்ன்னு தெரியலை நல்லா இருக்கறவங்களுக்கு கூட உடம்பு சரி இல்லாது தான் ஆகுது அதனால நம்ப சுத்தத்தையும் மேம் நம்ப உடம்பில் இருக்கிற துணி இது எல்லாத்தையும் அழுக்கு இல்லாமல் நல்லா மேம்படுத்தி நல்லா துவச்சு ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான சுத்தமான துணி சுத்தமான காய்கறிகள் சுத்தமான பழங்கள் சாப்பிட்டா நல்லது கொசு வந்து நம்பளை கடிக்காமல் பார்த்துக்கணும் இது தான் நல்லது